எனக்கு ஒரு ஆன்ட்ராய்டு மொபைல் வேணும் மேடம் உங்கள் கடையில் ஆஃபர் போடுகிறதா சொல்லியிருந்தாங்க அதான் என்ன விலையில இருக்குது மேடம் ஆன்ட்ராய்டு மொபைல் தான் வேணும் எனக்கு ஒரு பத்தாயரூபாய்ல இருந்தால் பரவாயில்ல மேடம் அது பத்தாயரூபாய்ல கொஞ்சம் இருக்கிறதா கொஞ்சம் ரேஞ்ச் பார்த்து சொல்லுங்கள் மேடம் சரிங்க நான் நாளைக்கு கடைக்கு நேரில் வர்றேன் மேடம் வந்து உங்கள்ட்ட நேரில் பேசுகிறேன் இல்லை அப்படின்னா நான் ஆடி மாதமே ஆஃபர் போடும் போது வந்து வாங்கிக்கிறேன் மேடம் ஆ சரிங்க மேடம் நான் நேரடியாக வந்து உங்கள் கடையில் பார்த்துட்டு என்னன்றதை டீட்டைல்லாக சொல்கிறேன்